ஆ வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ ஆமாம் சார் நான் இது கன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஆ பண்ணிக்கிலாம் சார் பண்ணிக்கிலாம்

ஆ செங்கணத்துக்கு கிழக்க ஒரு இடோம் இருக்குது சார் ஆ ஒரு மூணு மூன்றை ஏக்கரு இருக்கும் நல்லா நீர் வளம் உள்ளது தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி சார் ஆ நல்லா இருக்கும் ஆ நஞ்ச பண்ணலாம் சார் மாசம் முப்போகம் பண்ணலாம் முப்போகம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஆ பண்ணலாம் சார் ஏக்கர் வந்து இருபது லட்சரூபா சொல்கிறாங்க சார் இருபது லட்சரூபா சொல்கிறாரு கிணறு இருக்குங்க பம்பு செட்டு இருக்குது இல்லை சார் ப்ளாட் இல்லை சார் விவசாய நிலத்துக்கு தான் சார் சொல்கிறேன் சார் உங்களுக்கு வந்து க காடு வாங்கினீங்கன்னா விதைக்கணும் அதுக்கெல்லாம் கிணர் தண்ணி இருக்குது ம முப்போகமும் விளையும் நல்லாயிருக்கும் இருபது ல இரு இருபது லட்சரூபா ஆகும் சார் ஏக்கரு இருபது லட்சரூபா மூணு ஏக்கர்னாலும் உங்களுக்கு அறுபது லட்சரூபா பக்கம் வருங்க இடோம் நல்லா இருக்கும் நான் இப்போ இருக்கேன் சார் பெரம்பலூர் நீங்கள் பெரம்பலூர் தானுங்களே நான் பெரம்பலூரில் தான் சங்குப்பேட்டே இருக்கிறது தெரியுங்களா ஆ சரிங்க சார் வாங்க நேரில் வாங்க உட்காந்து பேசிக்கலாம் சார் வாங்க இல்லை சார் நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் சார் பேசிக்கலாம் வாங்க சரிங்க சரி நான் நீங்கள் வர வேணா சார் நீங்கள் வர வேணா சார் உங்க வீட்டுக்கு நானே கார் எடுத்துகிட்டு வர்றேன் சார் உங்களை வீட்லேருந்து ஒ அழைச்சிட்டு போகிறேன் சார் போய் இடத்தக் காட்டுறேன் சார் நானே கார் எடுத்துகிட்டு வந்துட்றேன் சார் காலைல எட்டு மணிக்கு வந்துருட்டுங்களா ஆ சரிங்க சார் ஆ பார்த்துக்கலாம் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் தேங்க்ஸ் சார் ஆ வச்சுடுருங்க சார்